இப்போ வந்து நிறைய பேர் வந்து தொழில் நுட்ப மாற்றங்களில் வந்து அதிகம் வந்து மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து நான் படிச்சிட்டு வரன் எஜிகேஷன் தான் நான் படிக்கிறேன் ஆனால் இப்போ வந்து ஃபோன் இல்லாமல் இப்போ எதுவுமே கிடையாது முன்ன வந்து சிஸ்டம் தான் ஆனால் இப்போ வந்து ஃபோன் மூலிமா தான் இப்போ வந்து பிடிஎஃப்வு ஒரு கதை எப்புடின்னா பல நிறைய வசனங்கள் வந்து ஃபோனில் மூலிமா தான் நம்மளுக்கு அனுப்புறாங்க இப்போ ஃபோன் இருக்கிறனால எங்களோடய எஜிகேஷன் வந்து ரொம்ப வந்து நாங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்லுறதுனா நாங்கள் வந்து ரொம்ப ஃபாயில் பண்ணுறோம் ஃபோன் இருக்கனால் ஃபோன் ஃபோன் மட்டும் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் வந்து இப்போ வந்து படிக்கிறது கிடையாது ஃபோன் இருக்கனால் ஃபோன் யூஸ் பண்ணணும் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் இதுவே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து ஃபோன் இருக்கிறனால எங்களுக்கு படிக்க தோன மட்டுக்கிது ஆனால் வந்து இப்போ வந்து இப்போ இருக்கிறவிங்களாம் எல்லாத்துக்கிட்டியும் பெரியவங்கள்லேருந்து சிறியவங்கள் வர்லேயுமே இப்போ மொபைல் ஃபோன் டச் ஃபோன் எல்லாத்துக்கிட்டயும் இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த மொபைல் ஃபோன் தான் டச் ஃபோன் அதிகம் யார்கிட்டயும் கிடையாது இப்போ இருக்கிற சுட்வேஷனில் நிறைய மாநிலத்துலயும் சின்ன சின்ன குழந்தைங்கள் பிறக்குற குழந்தைங்க கூட ஃபோன் பார்த்து தான் சாப்பாடு ஊட்டுறாங்க அதனால குழந்தைங்க நிறைய பேர் வந்து ரொம்ப எப்படின்னா தொழில் நுட்பம் மாற்றமாக ஏற்படுகிறாங்க அதனால நம்ம என்ன செய்யணுனா ஃபோன் வந்து அதிக அவாய்ட் பண்ணுனும் அப்புறமேட்டுக்கு ஃபோன் இருக்கிறனால நிறைய குழந்தைங்கள் வந்து கெட்டு போகிறாங்க படிக்க மாட்டிக்கிறாங்க எஜிகேஷன்லாம் ரொம்ப ஃபாய்ல் ஆகிக்கிட்டு போது அதனால் வந்து நிறைய பேர் அவங்களோடய பேரன்ட்லாம் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க ஃபோன் இருக்கிறனால் தான் பிள்ளைங்லாம் படிக்க மாட்டிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போயே நான் வேலைக்கு போனால் கூட இப்போ ஏதாச்சும் டாக்குமெண்ட் ஃபில் பண்ணும் மொபைலில் தான் அனுப்புகிறாங்க அந்த மொபைல் மூலிமா தான் நான் போயிட்டு மெயிலில் போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் ஓபன் பண்ணி நான் அனுப்பணும் மேல் இடத்துக்கு இப்போ வந்து எல்லாம் ஃபோன் ஃபோன் ஃபோனுன்டே இருக்காங்க ஆனால் வந்து அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது ஒரு லெட்டர் மூலமாக மட்டும் தான் நம்ம அனுப்ப முடியும் ஒரு ஃபாம் ஃபில் பண்ணி கொடுக்க முடியும் ஆனால் இப்போ எதுக்கு எடுத்தாலும் மொபைல் ஃபோன் மட்டும் தான் அந்த மொபைல் ஃபோன்னால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஆனால் வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரிய குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதனால நிறைய பேர் வந்து ரொம்ப மனது மன சூழ்நிலை ஏற்படுகிறது அதனால நம்ம வந்து தொழில் நுட்பம் வளர்ச்சியை வந்து கொண்டு வரணும் ஆனால் எந்த அளவுக்கு கொண்டு வரணும்லா கிடையாது நம்மளால முடிஞ்ச வர்லியும் ஃபோன்னை வந்து அவாய்ட் பண்ண நினைக்கணும் ஆனால் வந்து அப்படி கிடையாது இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் மட்டும் தான் ஃபோன் இல்லாமல் ஒரு குழந்தையும் கிடையாது நம்மளும் கிடையாது இப்போ நானும் ஒரு ஃபோன் இருக்கிறனால் ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டேன் படிக்க என்னால் படிக்க முடியல இப்போ ஃபோன் பாக்கணும் பேலன்ஸ் போடணும் அப்படினு மட்டும் தான் நான் எதிர் பார்ப்பேன் ஆனால் ஃபோன் இருந்தால் நம்மளால படிக்க முடியாது அதனால தொழில் நுட்பம் மாற்றம் வந்து நிறைய ஏற்படுகிறது